காலையில எழுந்து வாக்கிங் போகும்போது சீலைபிள்ளை கிராமத்துலேர்ந்து இருக்கேன் நான் அங்கேருந்து நடைபயணம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போவேன் போயிவிட்டு அங்கே இருக்கிற கடையில் வந்து டீ சாப்பிட்டு அதை ரிட்டர்ன் பேப்பர் படிச்சிவிட்டு வருவேன் வந்து நேராக வீட்டுக்கு வந்துவிடுவேன் வீட்டுக்கு வந்து அதுக்கு மேலே எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது டூர் போனால்தான் உங்களுக்கு கடற்கரை இயற்கை காற்றெல்லாம் வாங்க முடியும் என்னால அதனால் இயர்க்கு ஒன் டைம் வந்து நாங்கள் வெளியில் போயிவிட்டு கடற்கரை சாலை இருக்கு அங்கே வந்து சூரிய அஸ்தமனம் நல்லாருக்கு ஒன் டைம் வந்து போயிவிட்டு வந்துருக்கேன் ஒன் இயர்க்கு முன்னாடி